நான் வந்து கவிஞர்கள் கலைஞர்கள் அந்த மாதிரி எல்லாம் தெரியலிங்க கவிஞர் கலைஞர்னால் கவிஞர் வாலி கண்ணதாசன் அந்த மாதிரி இருக்குறவங்க எல்லாம் என்ன சினிமா எல்லாம் பாட்டு எல்லாம் எழுதி இருக்காங்க கவிதைகள் எல்லாம் அதே ஒரு பாட்டாக வந்திருக்குது அது அவ்வளோ தான் தெரியும் இப்போ நான் வந்து எதாவது ஒரு கலை கற்றுக்க விரும்பணுன்னு நினைக்கிறேன்னா நான் வந்து டான்ஸ் ஆடணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் எனக்கு என்ன வந்து யாருமே என்கரேஜ் பண்ணல சப்போஸ் நான் வந்து கலந்தாசி ஆலோசிக்கிறதுனு பார்த்திங்கன்னா ஏன் ஹஸ்பெண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்பேன் எப் நான் வந்து இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேங்க நீங்கள் என்ன எனக்கு சப்போட் பண்றீங்களான்னு ஆனால் இப்போ வரியும் அதை பற்றி யோசிக்கலை ஏன்னால் ஃபேம்லின்னு வந்த அப்புறம் ஃபேம்லியை பார்க்குறதா தான் இருக்குது என்னுடைய ஆசைகளுக்குன்னு அங்கே இடம் எதுவும் இல்லை சப்போஸ் இதுக்கு மேலே ஒரு நேரம் அவர் என்னை கேட்டாருன்னால் நான் டான்ஸ் கற்றுக்கணுன்னு சொல்லி பரதநாட்டிய கிளாஸில் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடணுன்னு நான் ஆசப்படறேன்